ஒரு தடவை நாங்கள் நடைபயணம் போகும்போது எற்காடுக்கு போகலான்னு ப்ளான் பண்ணிணோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி எற்காடுக்கு போகும்போது நாங்கள் பாதி தூரத்தில் வந்து காட்டெருமையை பார்த்தோம் அது எனக்கு மிகவும் ரொம்ப ஒரு எதிர்ப்பாராத ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த காட்டெருமை பார்க்கறதுக்கு மிக பிரமாண்டமாக பெருசாக அதனோடய தோற்றமே மிக பயமுறுத்துகிற மாதிரி அவ்வளோ இதாக இருந்தது பயங்கரமாக இருந்தது அதை முடிச்சிகிட்டு நாங்கள் அந்த காட்டெருமையை எந்த விதத்துலேயும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி மெதுவாக அதை தாண்டி நாங்கள் போகலான்னு பார்த்தோம் ஆனால் அது என்னவோ எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த காட்டெருமை எதையுமே வந்து பார்க்காம அது வந்த வேலையை அதாவது புல் அப்புறம் அங்கிருந்த சின்ன செடி செடிகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு அப்படியே நடந்து காட்டுக்குள்ளே மறைஞ்சி போயிடுச்சு அப்படி மறைஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டு இன்னமும் அதை வந்து அந்த காட்டெருமையோடய தோற்றம் அந்த காட்டெருமை வந்து எந்தளவுக்கு வந்து அந்த அது நடக்கும்போது அந்த அதிர்வு அதெல்லாமே இன்னுமே என்னோடய மனசில் அப்படியே இருக்குது நான் அதை அழியாத நினைவுகளாக இன்னும் இருக்குது அப்புறம் இந்த காட்டெருமையை ப போனதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிகிட்டே இருக்கும்போது ஒரு நீர் வீழ்ச்சி பார்த்தோம் அந்த நீர் வீழ்ச்சி ரொம்ப அழகாக இருந்தது உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா டக்குனு எங்களுடைய கேமராவை எடுத்து ஃபோனை எடுத்து அதில் வந்து ஃபோட்டோ பிடித்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸப் அப்படின்ட்டு எங்களோடய போஸ்ட் ஸ்டேட்டஸ்லலாம் நாங்கள் வச்சோம் அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சு இதை பார்த்துட்டு நிறைய பேரும் வந்து அந்தமாதிரி ஒரு ப்ளேஸ் எங்கே இருக்குதுன்னு வந்து எங்களை கேட்டாங்க அப்படி கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி எங்களோடய பாதி எற்காடு போகும்போது பாதி வழியிலே நாங்கள் அதை பார்த்தோம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து தெரிவித்தோம் அதை பார்த்துட்டு நிறையா பேர் அந்தமாதிரி ப்ளேசஸ்க்கு போய் விசிட் பண்ணாங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தது வந்து அந்த நீர் வீழ்ச்சி அந்த அழகாக அது அப்படியே படிவமாக விழுறதை அந்த நீர் வீழ்ச்சி காட்சியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க